நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு நீச்சல் பிடிக்காமல் இருக்காதுங்க நீச்சல் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னெனு வெச்சுக்கோங்களேன் அது தண்ணியில் நல்லா ஆடக்கூடிய ஒரு விளையாட்டுங்கிறதுனால நீச்சல் ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் எங்கள் பகுதியில் குளம் இருக்கிறதுனால நாங்கள் நண்பர்களோடு வாரம் வாரம் போய் அந்த குளத்துல நல்லாவே நீச்சல் அடிப்போம் அதனால் குளத்துல நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் கடற்கரையில் நீச்சல் அடிக்கிறதும் ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் தான் இருந்தாலும் நம்ம கடற்கரையை தேடி எங்கெங்கே போகிறது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதில் விளையாண்டு நம்ம மகிழ்ச்சிய நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதுதான் அதனால நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் குளத்துல அடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆறும் இருக்கிறதுனால காவேரி ஆறு இருக்கிறதுனால ஆற்றுலையும் போய் நாங்கள் நீச்சல் அடிப்போங்க அதுவும் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டம் கூட்டமாக போய் நாங்கள் நீச்சல் அடிக்கிறது எங்களுக்கு உள்ளார ரொம்ப அது சுவாரஸ்யமாகவும் இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும் அதனால் நாங்கள் அதிகமாக நீச்சல் அடித்து விளையாடுவோம் ரொம்ப ஒரு பிடிச்சது